ம் தட்டைப்பயறுலாம் வந்து த ஃபஸ்ட் வந்து ஏரு ஓட்டணும் ஓட்டிகிட்டு அதுக்கப்புறமேட்டு பா எல்லாம் மண்ணெல்லாம் நல்லா கௌச்சிவிட்டு அதுக்கப்புறம் பயிறு எடுத்துகிட்டுப் போய் பயிரை வெதைச்சோம்னா வெதைச்சு அது கொஞ்ச நாள் கழிச்சுதான் அந்தமாதிரி தண்ணி கட்டுனால்தான் அது மொளைப்பி வரும் வந்துச்சின்னாதான் அதுக்கப்புறம் அது பயிர் வர வர அப்புறம் தண்ணி கொஞ்சம் கட்டுணம்னா காய்வச்சு பூ வைக்கும் அது அது அது அதோடய வளந்துரும் இந்த கரும்புக்கு வந்து பாத்தி கட்டணும் பாத்தி கட்டி அப்புறம் கரும்பு ஊண்றதுக்கு தண்ணி போதுமான அளவுக்கு கரெக்டாக இருந்தால்தான் அந்த கரும்பு நட்டுவச்சி அதுக்கப்புறமேட்டு தண்ணி கட்டிக்கிட்டே இருந்தோம்னா முளப்பு வந்துச்சின்னா அதுக்கப்புறம் அது சோவை கீவைலாம் வர்ற வரைக்கும் தண்ணி கட்டணும் அது அதுக்கப்புறம் அது வளர்ந்துருச்சுனா அப்புறம் கம்மியாக தண்ணி கட்டிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் நெல்லுக்கு வந்து நல்லா ஓட்டணும் நல்லா ஓட்டிவிட்டு தண்ணியை அடிச்சிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வெதை நெல்லை எடுத்து அதுக்கப்புறம் வெதைக்கணும் வெதைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணுநாள் கழிச்சி யூரியா போட்டு பண்ணணும்னாதான் அது பயிர் வந்துச்சுனால் அது அரிசி நல்லா திடமா வரும் அது அதோடய முடிக்க இதாகும் அப்புறம் அந்த சோளத்துக்கெலாம் வந்து சோளம் வந்து ஓட்டிவிட்டு தண்ணி கட்டணும் தண்ணி கட்டி வெதை வெதைச்சோம்னாலே அது முளைக்கிற வரைக்குமே தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கணும் அது ஒன்றும் பாத்தி கட்டுற வேலை இல்லை அது தண்ணி கட்டுணம்னால அது ஊற ஊறத்தான் அது முளப்பு வரும் கம்பும் அப்படியேதான் கம்பும் வந்து ஏரு ஓட்டிவிட்டு கம்பை நல்லா கலக்கி இதுபண்ணி நல்லா வெறச்சுவிட்டு அதுவுமே ஊறுனதுக்கு அப்புறந்தான் அது பயிர் வரும் அதுக்கப்புறம் அந்த பூட்டையெல்லாம் வைக்கும் அப்புறம் அந்த ஒரளவுக்கு நல்ல திடமா வர்ற வரைக்கும் அந்த கம்பு கொஞ்சம் பூட்டை வந்த வேட்டி அடிக்கிற பதம் வர்றதுக்குள்ள நம்ம அறுத்து எடுத்து அதை அடிக்கணும் அப்புறம் அஞ்சுதான் சொல்றீருக்கிறானாட்டு கெட்டு சொல்லி ஏ சொல்லிட்டா